எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாங்கல்லு தான் அதை ஏன் நான் ரொம்ப விளையாடுறேன் அப்படின்னா அஞ்சு கல்லு ஏழு கல்லு வச்சு விளையாடுறது அது வந்து நம்மளோட ஐ ஹாண்ட் கோ ஆர்டினேஷன் அவ்வளோ இருக்குது அதில் நம்ம வந்து கல்ல தூக்கி போடும்போது நம்மளோட பார்வை மேலே போகிறது சைட்டில் கடல்ல போடுற்றப்ப நம்ம பார்வை சைடில் போகிறது இது வந்து ஐ ஹாண்ட் கோ ஆர்டினேஷனுக்கு ரொம்ப நல்லது மேலே பார்த்துட்டு கீழே மூணு கல்லு பிடிக்கணுன்னா நம்மளோடய அறிவு மூணு எடுக்கணும் அப்படின்ற அந்த ஏதோ கான்சப்ட்டு அந்த நம்பர்ஸு அந்த எடுக்கக்கூடிய அந்த கோ ஆர்டினேஷன் நம்மளோட ஹாண்ட் கோ ஆர்டினேஷன் நம்மளோட ஐ வந்து கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்சப்ட்டு இது எல்லாமே இருக்குது அதில் நம்ம வந்து தனியாக இதுக்காக எக்ஸஸைஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நம்ம இதை விளையாண்டம்னாலே நமக்கு முழு திருப்தி நம்மளோட நாலேஜ்ஜு நம்மளோட மூளையிலிருந்து நம்மளோட கை கால் நம்மளோட கண் அசைவுலேருந்து அனைத்துமே இதில் இருக்குது ஸோ அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லாங்குழி பல்லாங்குழியில வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் அங்கே இருக்கிறத எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்தமாதிரி விளையாடுறது ஒன்னுமே இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து மீதி ஒன்று தான் இருக்கு எடுத்து வைக்கிறது அது எல்லாம் வந்து ஒரு என்ஜாய்ஃபுல்லான விளையாட்டு சந்தோஷமாக விளையாடக்கூடிய விளையாட்டு நம்மளோடய கவலைகள் எல்லாத்தையும் மறக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்